இருபத்திரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழு ஆறு ரெண்டாயிரம்